சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சார் இங்கே இங்கேன்னா நம்ம எம்டிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஹோட்டல் ஒன்று இருக்கும் அங்கே நல்லா பிரியாணி சூப்பராக இருக்கும் அங்கே பிரியாணி நல்லா புரோட்டாவெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அங்கே இன்னொன்று கிரி ஹோட்டலு கிரி ஹோட்டல் அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் சரவண பவன் இன்னும் நிறைய ஹோட்டல் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் வேறு எதுனா டவுட்டுங்களா சரிங்க சாப்பிட்டு போங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரவண பவனில் காலையில் இட்லி தோசை பொங்கல்

அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது நான் இட்லி தோசை பொங்கல் மட்டுந்தான் சாப்பிட்டேன்

களி களி மதிய டைமில் தான் கிடைக்கும் களி நல்லா சிக்கென் க்ரேவி மட்டன் க்ரேவி எல்லாம் இருக்கும் மதியம் மதியம் மதியம் மதியம் டைமில் தான் இது கிடைக்கும் ம் சேரி சரி ம் சரிங்க சார் சேரி பாருங்கள் சார்